கிச்சனில் வர்ற ஐட்டம்ஸில் நான் பிரிஃபர் பண்ணுறது வந்து பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கன்டைனர்ஸ் தான் எதனாலன்னா பிளாஸ்டிக்குங்கிறப்போ ரேட்டு ரேட்டு கம்மியாயிருக்கும் அதே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதில் வந்து நிறைய அதாவது கம்மியான ரேட்லேயே நிறைய திங்ஸ் வாங்குற மாரி நிறைய பாக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணோம்னா இப்போது சப்போஸ் நம்ம அவசரம் அவசரமாக குக் பண்ணிகிட்ருக்கும்போது நமக்கு எந்த பொருள் எதில் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியலன்னா அதுவே பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்துச்சுன்னா அப்படியே வெளியே டிரான்ஸ்பரெண்ட்டாக தெரிஞ்சு நம்ம எடுத்து உடனே எடுத்து சமைக்கிற மாதிரி இருக்கும் அதே நம்ம எவர்சில்வரோ இல்லை வேற எதாவது கன்டைனர் யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணும்போது எவர்சில்வர்னா அதில் வெளியே என்ன இருக்குன்னே தெரியாது நமக்கு அதனால் அது ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்து சமைக்கிறத்துக்குள்ளே லேட் ஆயிடுது அதே சமயம் பிளாஸ்டிக் கன்டைனர்ஸில் நமக்கு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ குட்டியில் சின்னதில் இருந்து பெரிய பெரிய சைஸ் வரைக்கும் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அது வந்து அஃபோர்டபுளாக இருக்கு நம்ம வாங்கிக்கலாம் ரேட்டு கம்மியாக வாங்கிக்கலாம் நம்ம என்ன சைஸு விருப்பப்படுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் வாங்கிக்கலாம் அப்படி வாங்கும் போது அந்த சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வாங்கி ஷெல்ஃபில் அடுக்கி வெச்சோம்னா அது பாக்கிறதுக்கு நீட்டாக இருக்க மாதிரியும் இருக்கும் அதிகமாக ஸ்பேஸும் பிடிக்காது அதே சில்வர் கன்டைனர்லாம் வாங்குனோம்னா பெரிய பாக்ஸில் தான் இருக்கும் அதை வாங்கி வெச்சோம்னா ஸ்பேஸ் அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப ரேட்டு போட்டு வாங்கி சில்வர் கன்டைனர்லாம் வந்துவிட்டு துருப்பிடுச்சிரும் நாள் ஆக ஆக துருப்பிடுச்சிரும் அப்பறம் அந்த எஜ்ஜஸ்லாம் வெடிச்ச மாதிரி ஆயிடும் அது வந்துவிட்டு அப்பறம் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் யூஸ் எஜ்ஜஸ்லாம் வெடிச்சி இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணும்போது கையை கிழிச்சிரும் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் அதில் இருக்கு அதே சமயம் உள்ளே என்ன திங்ஸ் இருக்கோ அது வந்து நமக்கு தெரியாது வெளியே தெரியாது அது என்ன எதில் எந்த பாக்ஸில் எது இருக்கு அப்படின்னு தேடி எடுத்து சமைக்கிறத்துக்கு லேட் ஆயிடுது